சாமந்தி பூ வேணும்ங்க மஞ்சள் கலரில் இது கணபதி ஹோமம் வச்சிருக்கோம் வர வெள்ளிக்கிழம அன்றைக்கி வீட்டில் எனக்கு ஒரு ஒரு பத்து கிலோ பூவை கொடுங்க என்ன வெலை சொல்லுறிங்க அன்றைக்கி வாங்க்கிறேன் வெள்ளிக்கெழமை வர வெள்ளிக்கெழமை அன்றைக்கி காலையிலியே வந்து வாங்க்கிறோம் ஒரு எட்டு மணிக்கு வந்து வாங்க்கிறேன் என்ன என்ன வெலை ஆ நாங்களே வந்து வாங்க்கிறோம் என்ன வ என்ன வெலை சொல்லுறிங்க கிலோ என்ன வெலை சொல் ஆ ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமாங்க ஒரு ஐநூறு ஐநூருரூவா ஐநூருரூவா கம்மி பண்ணலாமாங்க சரிம்மா சரிங்கம்மா ஒரு செய்கிறேன் ஆ சரி

நாங்களாக வேணும்ங்கிற அப்போ வந்து வாங்க்கிறோங்க கொஞ்சம் நல்லமாதிரியா நல்ல பூவாக கொடுத்து அனுப்புங்கள் ம் சரி வெள்ளிக்கெழமை காலையில் வரேன்